இப்போ நம்ம விவசாயப் பயிர்கள் எல்லாம் விற்பனை செய்யும் போது நிறைய பேர் சொரண்டவும் செய்கிறாங்க பாதி பேர் வந்து இப்போ நம்ம இன்றைக்கு வந்து ஒரு முப்பது ரூபா ரேட்டுனா நம்ம முப்பத்ரெண்டு ரூபாய்க்கு போடணும் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க அதையுமே வந்து எங்களுக்கு வச் ஜிஎஸ்டி வரி அந்த வரி இந்த வரி அது எல்லாத்தையுமே வந்து அவங்க இது பண்றாங்க அதனால் பார்த்திங்கனா விவசாயி வந்து அந்த விளைப்பொருட்களை விற்பனை செய்யுறது வந்து இடையூறாக இருக்குது அதேமாரிக்கு பார்த்திங்கனா நம்ம வந்து விவசாயிகள் வந்து பயிர் போட்டு அதுக்கு உரம் எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து கூட அவங்களுக்கு கொள்முதல் வருது ஆனால் வந்து இவங்களுக்கு விவசாயிக்கிட்ட கம்மியாக வாங்கிட்டு கடையில் வந்து நிறையா ரேட்டுக்கு விற்கிறாங்க அது வந்து சுரண்டல்ங்கிற சுரண்டல்களுக்கான செயல்கள் அதை வந்து வந்து விற்பனை செய்யுறது பார்த்திங்கனா இப்போது வந்து அன்றாடம் வந்து அவர்களுக்கு வந்து இப்போது ஒரு முப்பது ரூபா லாபம் அப்படினால் அவங்களுக்கு பஸ்சுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு வந்து லாபம் வந்து கம்மியாக தான் இருக்குது அதை வாங்கி இன்னோருத்தங்க கொள்முதல் செய்கிறாங்கள்ல அவங்களுக்கு வந்து லாபமாக இருக்குது அப்போ இந்த விவசாயிக்கு வந்து நஷ்டமாக தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து யூஸ் இல்லாமல் இருக்குது அதுமாதிரிக்கு இவங்க வியாபாரிக்கு பார்த்திங்கனா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு வந்து லாபம் வந்து நிறையா இருக்குது விவசாயிகிட்ட வந்து வாங்குகிறது வந்து கா ரெண்டு ரூபா மூன்றுபா கம்மியாக வாங்கிட்டு மூன்றுபா ரெண்டு ரூபா கூட விற்கிறாங்க அதனால வந்து உங்கள் பயிர்கள் விளையும் பொருட்களை விற்பனை செய்வதால் இடையூறுகள் உங்களுக்கு எப்படி உதவுகிறார்கள் அல்லது சுரண்டுகிறார்களா ஆமாம் சுரண்டவும் செய்கிறாங்க உதவவும் செய்கிறாங்க அதாவது வந்து ஒரு சில பேர் வந்து இந்த ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாம அவுங்க எடுக்குறாங்க அதுனால அவுங்களுக்கு வந்து உதவியா இருக்கு இதே இது ஜிஎஸ்டி எல்லாம் சேத்து எடுத்தாங்கனா அவுங்களுக்கு சுரண்டவும் செய்றாங்கள்ல அவுங்க கிட்ட